சமையலுன்றது கற்றுக்கும்போது செய்கிற சமையல் எல்லாமே மோசமாக தான் இருக்கும் ஒன்று சாதத்தை குழச்சிருவோம் இல்லை உப்பை அதிகமாக போட்டிருவோம் இல்லை உப்பே போடாமல் செய்வோம் ஒரு டீ ஃபோட்டால் கூட அதில் ஒன்று சீனியை போட்டிருவோம் சீனிக்கு தெரியாமல் உப்பை அள்ளி போட்டது கதையும் இருக்குது அந்தமாரி மோசமான சமையல் இருக்குது அது படிப்படியாக கற்றுக்கிட்ட பிற்பாடு இப்போது சாதம் ஸ் க குழம்பு எல்லாமே நல்லாயிடுது அதே சில நேரத்தில் உப்பு ஒரு சாம்பார்லையோ சா எதிலையோ அதிகமாக ஆயிடுச்சினால் அதை வந்து சரி படுத்துவது வந்து என்னென்னா சாம்பார்லே இப்போ உப்பு அதிகமாக போயிடுச்சினால் டக்குனு ஒரு நாலு உருளைக்கிழங்கை எடுத்து வெட்டி போட்டு எடுத்தோம்னா அந்த உப்பு ஈர்த்து ஈர் அது உறிஞ்சிக்கும் உப்பு சரி செஞ்சிக்கலாம் அதே வந்து சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சு ரொம்ப த பருப்பு கம்மியாக போய் இல்லை தண்ணியை வே அதிகமாயிடுச்சினால் டக்குனு தோசைமாவு இருந்துச்சினால் அதுலவிட்டு கரைச்சி ஊத்துட்டோமுன்னால் சாம்பார் திக்காகிடும் இல்லைன்னா கடலமாவ கரைச்சி ஊத்துனோமுன்னால் சாம்பார் திக்காகிடும் அதுமாரி கொஞ்சம் சாம்பார் தூளை போட்டுட்டு ஒரு பெருங்காயத்தை போட்டு தாளித்து கொட்டிட்டோமுன்னால் சாம்பார் மணக்கும் இந்த மாரி தான் இப்ப படிப்படியா கத்துக்கிட்டு இப்ப சூப்பர் சாம்பாரா ஆயிடுச்சி பு சூப்பர் சமையல் ஆயிடுச்சு உப்பு மட்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சினால் உருளைக்கிழங்கு தான் பெஸ்ட்டு எதுவும் ஒரு சாதத்திலே உப்பு ஜாஸ்தியாக போயிடுச்சினால் நாலு உருளக்கிழங்கை அந்த சாதத்துக்குள்ளேயே போட்டு வேக வச்சி எடுத்து உருளக்கிழங்க தனியா எடுத்துட்டோம்னால் சாதம் உப்பு வந்து நல்லா விதையாயிடும் நல்லாவும் இருக்கும்